ஹலோ ஆ சொல்லுங்கள்

நான் லால்குடி கவுன்சிலராக இருக்கேப்பா அதனால உன்னுடைய ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வா அடுத்தது வந்து விவோ ஆர்ஐட்டாலம் கையெழுத்து வாங்கிகிட்டு வரணும் அடுத்து உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன வேலை பார்க்குறாங்க எங்கே வேலை செய்யறாங்க கூலி வேலைங்களா நீ என்ன கோர்ஸ் முடிச்சிருக்க இங்கிலிஷ்லயா இனிமே நீ எங்கள் வேலைக்கு போகலானு எய்ம்ல இருக்க இங்கே வந்து கம்பெனியில தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா கொஞ்சம் யார்ட்டையாச்சும் பார்த்து கம்பெனியில மேனேஜரை பார்த்து வச்சு வேலை வாங்கி கொடுக்கலானு இருக்கேன் அது வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் கம் லேப்பில வேலை வாங்கலாம் நீ இங்கிலிஷ் முடிச்சிருக்க ஸ்கூலில் தான் பார்க்க முடியும் அதனால் உன்னுடைய ரெஸ்யூம் ஆமாம் உன்னுடைய ரெஸ்யூம்மில விவோ ஆர்ஐ கையெழுத்து உன்னுடைய ஆதார் கார்டு ஓட்டு ஐடி எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரில் வந்து கொடுத்துட்டு போ அப்புறம் நான் பார்த்து ஏற்பாடு பண்ணி உனக்கு வேறு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஓகே ம் ஓகே